நான் பாட்டு பாட்றதுக்குள்ள என் பாட்டுல உள்ள நுணுக்கம் வார்த்தைப் பயன்பாடு அப்புறம் அதோ விளக்கம் அதெல்லாம் எப்படி நான் பார்க்கறேன் அப்படின்னா நான் நல்லா பாட்டு பாடுவேன் என் வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக தான் இருக்கும் எல்லோரும் சொல்வாங்க நீ ரொம்ப கரடா இருக்க எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க என்னை கட்டை குரல வெச்சு கத்திக்கிட்டே கிடக்க எப்போப் பார் அப்படில்லாம் சொல்வாங்க அதுக்கெல்லாம் நான்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன் பாட்டுன்றது நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுறத்துக்கு நம்மளுக்கு எப்படி வருதோ அதை வெச்சு பாட வேண்டியது தான் நம்மளுக்கு என்ன வோர்ட்ஸ் தெரியுதோ அதை வெச்சு பாடுங்கள் ரொம்ப நுணுக்கமாக மைன்யூட்டாக பாடணும் அப்படின்னுலாம் இல்லை தான் எனக்குத் தெரிஞ்ச இசையை போட்டுக்கிட்டு நானே வாய்ஸில் சவுண்டு கொடுப்பேன் நானே ஒரு சாங்ஸை போட்டுப்பேன் இப்போ வந்துவிட்டு நான் ஒரு சாங் நானாகவே பாடுறேன்னு வெச்சுக்கோங்க அந்த பாட்டில் வந்துவிட்டு எனக்கு ஜஸ்ட் டக்குனு இஒரு லைன் தெரியாது அந்த லைன் தெரிலனா நானே எதாச்சும் ஒரு லைனை போட்டுப்பேன் அந்த இடத்துல லைனை போட்டு நானே சேர்த்து பாட்டுப் பாடி ஜல்லா ஜாலியாக இந்த மாதிரி லூசுத்தனமாக பாட்டுப் பாடி விளையாண்டுட்டுருப்போம் அந்த மாதிரி தான் நான்லாம் யூஸ் பண்ணுவேன் என்னோடய வார்த்தை அதுக்கு நான் கொடுக்கற எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டு நானும் விளாண்டுட்டுருக்கக்குள்ள இப்படி ஒரு பாட்டை பாடிடுவேன் தப்பு தப்பாக பாடிவிட்டு நான் அங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணக்குள்ளே இல்லைடி அப்படி தான் வரும் இல்லைல்ல சாங் அப்படி தான் வரும் இப்படி தான் வரும்ன்னு எங்களுக்குள்ளேயே நாங்களே ஜஸ்டிஃபை பண்ணிப்போம் இந்த மாதிரி நாங்கள் விளையாடுறதுலேயா இருக்கட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நானே பார்த்து பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம என்ன போடுறோம் வேர்ட்ஸ் போட்றோமோ நம்ம என்ன இசை போடுறோம் நம்ம என்ன வோர்ட்ஸை போட்டு நம்ம என்ன டெஃபனிஷன் அதுக்கு குடுக்கறோமோ அது தான் அங்கே இதாகும் ஸோ அது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை நம்மளாவே போட்டு அதை வந்துவிட்டு எல்லாத்தையுமே வோர்ட்ஸெல்லாம் ஜாயின் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு வோர்ட்ஸை ஒன்னாக சேர்த்து ஒரு சும்மா ஒரு இழுத்து பாடுனோம்ன்னா அது தான் ஒரு சாங் என்னை கேட்டால் இப்போ இங்கிலீஷு பிடிஎஸ்ஸு அந்த ராப் சாங்குலாம் பாடுறாங்க என்ன பாடுறாங்கன்னே தெரியாது சும்மா வோர்ட்ஸை கத்திக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு பாட்டாக வந்துடும் அது எல்லோத்துக்கும் பிடிக்குது யார்றா அந்தப் பையன் நான் தான் அந்தப் பையன் அப்டின்றாங்க அது சும்மா ஒரு வோர்டை ஒரு கத்தி பீட்டு ஹை பிச் எடுத்து சொல்கிறாங்க அது பார்த்தா ஒரு சாங்காகுது ஒரு ஹிட் ஆகுது இவ்வளோ தான் ஒரு இது வித்தியாசம் அதுக்கு இதுக்கும் ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா எல்லா சாங்ஸையும் விட இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்துவிட்டு அதுவும் இப்போ உள்ள சாங்ஸ் பிடிஎஸ் சாங்ஸு ராப் சாங்ஸு என்ஜாய் பண்ணக்கூடிய சாங்ஸு நிறைய இருக்குது அதை விட எனக்கெல்லாம் வந்துவிட்டு பிடிக்கிறது இந்த சாங்ஸ் தான் என் சாங்ஸில் வந்துவிட்டு நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் ஈஸியாக பாடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் என் சாங்ஸில் அது எல்லாத்தையுமே நான் ஈஸியாக ஜாயின் பண்ணிடுவேன் என்க்கு எங்கள் சர்ச்சில் பாடுற சாங்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா பிடிக்கும் ஜீசஸை பற்றி பாடுவாங்க நல்லா உருக்கமாக இருக்கும் நல்லா வோர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப ஆன்மீகமாக ரொம்ப நம்பிக்கைக்குரியதான சாங்ஸ் நல்ல வார்த்தைகள் உச்சரிப்பெல்லாம் நல்லா பலன் உள்ளதா கிருபை உள்ளதா கர்த்தருக்காக ஆண்டவருக்காக ஆராதனை செய்யக்கூடிய பாடல்களாக அந்த மாதிரி ரொம்ப உருக்கமாக பாடுவாங்க அந்த மாதிரி சாங்ஸோடு வார்த்தைகளையும் போட்டு இணைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போடுறத தான் நானும் விரும்புகிறேன் நான் அந்த வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துறப்போ ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் ரொம்ப சுத்தபத்தமாகவும் ரொம்ப கௌரவத்தோடயும் என்னோட மன திருப்தியோடயும் மன இரக்கம் உருக்கத்தோடயும் நான் அதை பயன்படுத்துவேன் என்னோடய சர்ச்சில் பாடக்கூடிய சாங்ஸை கேட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சாதாரணமாக பாடக்கூடிய நார்மல் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக என்த்யூஸியாசிக்காக அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் ஈஸியாக அதை யூஸ் பண்ணிப்பேன் இப்போ உள்ளது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன்